ஹலோ மேம் என்னோட பேரு கலையரசி ஆ மேம் நான் என்னோடய ஐடி கார்ட் மிஸ் ஆயிருச்சு மேம் ஆ ட்ராவலிங்கில்தான் மேம் மிஸ் பண்ணிணேன் கூட்டமாக இருந்ததினால ஐடி கார்ட் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு போல இருக்குது சாரி மேம் ஆ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எஸ்க்யூஸ் கொடுங்க மேம் எக்ஸாம் மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் சாரி மேம் அது ட்ரா தான் மேம் மிஸ் ஆயிருச்சு

ஓகே மேம் தேங்க்யூ மேம்